பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து நம்மளோடய சின்ன வயசில் பற்றி நம்ம என்ன பண்ணோம் நம்மளோட கதை எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் நான் என்ன வந்து விளையாட்டுத்தனம் பண்ணேன் நான் வேற என்ன சேட்டை பண்ணேன் நான் என்ன அடம் பிடிச்சேன் நான் என்ன எப்படி அழுதேன் அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் என்னோடய சின்ன வயசில் வந்து என்னோடய வரலாற்றை பற்றி கேட்கணும் அதை பற்றி போய் கேட்பேன் நோண்டி கேட்பேன் என்னோடய கதை இருக் கேட்பேன் நான் எப்படி இருப்பேன் எப்படி அழுவேன் இதெலாம் கேட்பேன் அதெல்லாம் கேட்பேன் ஆனால் சின்ன வயசில் அப்படிங்கறது வந்து நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தேன் அப்போது வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாங்கள் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு குறையும் இல்லாமல் ஒரு என்ன நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி இருக்கோம் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஜாலியாக இருக்கிறோமோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம நண்பர்களோட இருக்கிறோமா நம்ம அப்பா கேட்டதெல்லாம் வாங்கித்தராரா நம்ம அப்பா நம்ம அம்மா கேட்டதெல்லாம் செஞ்சித் தராங்களா எங்கே போனாலும் நம்மளை கூட்டிட்டு போகிறாங்களா அவ்வளோதான் அதுதான் வந்து உலகமாக இருந்தது அது வந்து ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது சொல்கிறதுக்கு அளவே இல்லை இப்போ நம்ம ஒரு பள்ளிக்கூடம் போனாக்கூட போய் போய்விட்றது எங்கள் அப்பா வந்து வந்து விடுவாங்கள் வாசல்ல வந்து விடுவாங்கள் திருப்பி கூட்டிட்டு போகும்போது எங்கள் அப்பாவே வந்து கூட்டிட்டு போவாங்கள் எல்லாமே வாங்கித் தருவாங்கள் நிறைய தீனி வாங்கி தருவாங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஏழாவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஏழாவது வகுப்பு வந்தேன் எங்கள் அப்பா வந்து என்னை விட்டு போய்ட்டாங்க இறந்துட்டாங்க அதுலேருந்து வந்து எங்கள் ரொம்ப என் வாழ்க்கை வந்து பாதிச்சது மனசு ரொம்ப பாதிச்சது எங்கள் வீட்டில இருக்க ஒவ்வொருத்தரையுமே வந்து பாதிச்சது அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஸ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து என்ன நல்லா பார்த்துக்குறாங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்துக்குறாங்க நான் கேட்டதெல்லாம் இப்போ எனக்கு வாங்கித்தராங்கள் ரொம்ப சின்ன வயசில் எங்களை பாதிச்சது அப்படிங்கறது வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு போனது அப்புறம் வந்து எங்கள் சொந்தக்காரங்களும் எங்கள வந்து உதறிவிட்டு போனது தான் வந்து எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப வந்து பாதித்த ஒரு விஷியமாக எங்களுக்கு இருக்குது ஆனால் மத்தபடி வந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து நான் கேட்டதை வாங்கித்தராங்கள் அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா இருந்தப்போ எங்கள் அம்மா என்ன அடிப்பாங்கள் திட்டுவாங்கள் ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லாததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கள் அம்மா இல்லாத போனதுலேருந்து இப்போது வரைக்கும் எங்கள் அம்மா என் மேலே ஒரு கை கூட வச்சதில்லை திட்டினது கிடையாது கோவமாக பேசமாட்டாங்கள் அப்படி எங்கள் அம்மா வந்து ஆயிட்டாங்கள் என்ன ஆனாலும் எங்கள் அம்மா என்னை திட்ட மாட்டாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கித்தருவாங்கள் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டு போவாங்கள் நான் சொன்னதெல்லாம் நம்புவாங்கள் என்னை ரொம்ப நம்புவாங்கள் அப்புறம் எல்லாமே எங்கிட்ட பேசுவாங்கள் ஒரு ஒரு நல்ல நண்பன் மாதிரி எங்கள் அம்மா எங்கிட்ட வந்து பழகுவாங்கள் அந்த மாதிரி வந்து என்னோடய வாழ்க்கை வந்து டோட்டலாக மாறிடுச்சு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சின்ன வயசில் சந்தோஷமாக இருந்தேன் எங்கள் அப்பா இருக்கும்போது இப்போது வந்து அதைவிட நான் வந்து ரெண்டு மடங்கு சந்தோஷமாக இருக்கேன் எங்கள் அம்மாவால் என் வாழ்க்கை வந்து இப்படிலாம் வந்து இருந்துச்சு எங்கள் அண்ணனும் வந்து என்னை எங்களை எனக்கு வந்து நான் ரொம்ப உதவியாக இருக்கிறான் ரொம்ப துணையா இருக்கிறான் ரொம்ப வந்து என்ன பாதுகாத்துக்கிறாங்க ரொம்ப சே ரொம்ப வந்து பாதுகாப்பாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்